சார் ப்ரின்ஸ்பெல் சாராங்க சார் நான் இது ஃபைனல் இயர் ட்ரிபிள் இ படிக்கிறேன் சார் ப்ரேம் குமார் சார் என் பேர் நாங்கள் என்எல்சிக்கு இண்டஸ்ட்ரியல் விசிட்டுக்கு போகலான்னு இருக்கோம் சார் அதுக்கு உங்கள் கிட்டே பர்மிஷன் வாங்கணும்னு சொன்னாங்க சார் மண்டே சார் சரிங்க சார் நீங்கள் வேறு ஏதாவது ஆப்ஷன் சொல்லுங்கள் சார் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் போய்க்கிறோம் ஆமாம் சார் ஆ வாங்கிவிட்டோம் சார் எங்கள் அப்பா அங்கே வேலை செய்கிறாரு அவர் மூலிமா நாங்கள் வாங்கியிருக்கோம் சார் சார் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் போகலாமா சார் நாங்கள் கிளாஸ் இன்சார்ஜு இழுத்துன்னு போலான்னு இருக்கோம் சார் பிரைவேட் பஸ்சில் தான் சார் போவோம் பிரைவேட் பஸ்சில் ஆமாம் சார்

ஆ சரிங்க சார் அதுமாதிரிலாம் எதுவும் மாற்றி அதுமாதிரிலாம் எதுவும் நடந்துக்க மாட்டோம் சார் காலேஜ்ஜு பேர் கெடாத அளவுக்கு நாங்கள் பார்த்து போயிடுறோம் சார் ஆ சரிங்க சார் தேங்க் யூ சார் ஆ சரிங்க சார் நாங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு நாங்கள் எப்போ போகிறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கால் பண்ணி சொல்கிறோம் சார் அதுக்கப்புறம் நீங்கள் ஓ பர்மிஷன் கொடுத்தா நாங்கள் போகிறோம் சார் ஆ தேங்க் யூ சார்